எனக்கு திரும்ப திரும்ப ஒரு புக்கை படிக்க பிடிக்கும் அது திரும்ப திரும்ப படிக்க பிடிக்குன்னா ஒரே ஒரு புக்கு தான் சொல்லுவேன் அது பைபிள் மட்டும்தான் அதில் இருக்க நிறைய நடந்த விஷயங்கள் வந்து பைபிளில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதையை அதிகாரங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுனு அதிகாரங்கள் நிறையா இருக்குது அதை படித்து ஒன் டேவில்ன்னு சொல்ல போனால் அது கண்டிப்பாக முடியாது ஆனால் மாதங்கள் வேண்ணா கண்டிப்பாக முடியும் ஒன் டேவுக்கு ஒரு அதிகாரன்னு எடுத்துகிட்டா கூட ஒன் இயர் கூட கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் அதை நான் தினமும் ஒரு ஒரு அதிகாரம் ஒரு அதிகாரம் சங்கீதம்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு அதிகாரம் இருக்கும் அதில் வந்து ஐம்பத்தி மூணாவத ஐம்பத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு அது மாரி நிறைய ரீடிங் போய்கிட்டே இருக்கும் அது ஒன் டேன்னு விசிட் பார்த்து படிக்கிறப்போது நிறைய படிச்சுக்கிட்டே போகலாம் அதெல்லாம் அது நிறைய மூவியாகவும் பார்க்கோணு எனக்கு ஆசை சில குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் பார்த்துருக்கேன் அதை இன்னும் ஃபுல் மூவியாக பார்க்கணுனு ஒரு ஆசை இருக்குது பைபிளில் இருக்க ஏசுவோட கதைகள் அவங்க எப்படி இறந்தாங்க மரித்தாங்க மறுபடி உயிர் திறந்தாங்க அப்படிங்கிற அது வந்து மூவியாக பார்க்கணும் அது வந்து அதுக்காக அது ரொம்ப பெரிய ஒரு ஆசை ஃபுல் அது பார்த்தா நிறைய மூவி பார்த்துருக்கேன் அதை பார்த்தா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இதுதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு எனக்கொரு திருப்திகரமாக இருக்குதுன்னு அந்த மாதிரி மூவின்னு பார்க்கல ஸோ அதை பார்க்கறதுக்கான ஒரு ஆசை அதிகமாக அதிகமாக நேரம் செலவிட்டு அதிகமாக விருப்பத்தோட இது எனக்கு புரிஞ்சு பார்க்கணுனு நினைக்கிற ஒரு புத்தகம் அது பைபிளாக மட்டும் தான் இருக்கணும் அது கால விடிஞ்சு எழுந்து நைட்டு தூங்கும்போது மதிய நேரம் ஃப்ரீயாக இருக்க டைம் அதிகமாக எடுத்து பார்க்கற ஒரு விஷயம் அதிகமாக நான் பேசுகிற ஒரு விஷயம் படிக்கிற விஷயம் ஒன்லி பைபிள் மட்டும் தான்